பெரியவர் ஆன பிறகு நீச்சல் கற்றுக் கொடுத்த நுட்பம் யாரென்று கேட்டுருக்குறீங்க நாங்கள் பெரியவர் ஆன பிறகு குழந்தையிலேருந்தே நீச்சல் கற்றுக்கணும் நாங்கள் எட்டு வயதுலேருந்தே நீச்சல் போடுறதுக்கு ஆரம்பித்திட்டோம் கிணத்துல கிணறு எங்கள் வீட்டு கிணறு இருக்குது அதில் எங்கள் மாமா எங்கள் அப்பா இவங்க வந்து எங்கள் சித்தப்பா இவங்க கற்று கொடுத்தது தான் நாங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் கற்று கொடுத்தது சிம்மிங்க்கெலாம் போய் கற்றுக்கல நாங்கள் நீச்சல் நாங்கள் டைவ் எல்லாம் போடுவோம் மேலேருந்து ஒரு மிஷின் இருந்திருக்கும் அது மேலேருந்து ஏறி மேலேருந்து குதிப்போம் கிணத்துல இன்னும் கூட அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் காலையில் வந்தால் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டோம்னால் மூணு மணிக்கு தான் கிணத்த விட்டே வெளியே வருவோம் வெயில் காலத்தில் எல்லாம் நீச்சல் எல்லாம் ஓட்டுவோம் நல்லா பண்ணுவோம் பசங்கள் பூரா எங்கள் அண்ணன் தம்பிங்க பூரா பேர் நீச்சல் கற்றுக்க கற்றுன்னுக்குறாங்க எந்த வேறு இதுவும் இல்லை நீச்சல் ஆனால் வந்து நாங்கள் வந்து பெரிய ஆளுங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் எதுவும் ஸ்கூலுக்கோ அதுக்கோ இதுக்கோ போய் நீச்சல் கற்றுக்கல டைவ் அடிப்போம் மேலேருந்து குதிப்போம் தண்ணியில் இருப்போம் டியூப் போட்டுன்னு மூணு மூணு மணிநேரம் நாலு நாலு மணிநேரம் தண்ணியிலேயே இருப்போம் எந்த இதுவுமில்ல அண்ணன் தம்பிங்கள் எல்லாம் இருப்பாங்க சொந்தக்காரங்களே எல்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க வீட்டாண்டையே ஒன்றுக்கு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறுல இருப்போம் அதனால் எந்த பிரச்சினையும் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலேருந்து எல்லாமே நீச்சல் நீச்சல் பண்ணுவாங்க அதனாலே வீட்டில் பொம்பளைங்க கூட எங்களுக்கு நீச்சல் தெரியும் எல்லாம் நீச்சல் செய்வாங்க